ஹலோ ஹலோ சார் பிரபாஸ் மொபைல் ஷாப்பா சார் சார் நான் மொபைல் ஒன்று எடுக்கலாம்ன்னு இருக்கேன் சார் நான் இங்கே பழனில இருக்கேன் சார் சார் பட்ஜெட் வந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே சார் நல்ல ப்ராஸஸர் நல்ல கம்பெனியாக நல்ல மாடலாக சொல்லுங்கள் சார் உங்கள்கிட்ட இருக்கிறதா சொல்லுங்கள் சார் சார் மாடல் சார் ஓகே சார் ப்ராஸஸர் சார் சார் ஸ்டோரேஜி ஆ ஓகே சார் சார் இப்போ கேமரா பிக்ஸல் எல்லாம் நல்லா இருக்குமா சார்

ஆ ஓகே சார் சார் இஎம்ஐ எதாவது இருக்கா சார் அவைளபில் ஆ ஓகே சார் சார் இஎம்ஐ எதுவும் இருக்கா சார் ஓகே சார் ஓகே சார் சார் ப பேட்டரி இதெலாம்

ஆ ஓகே சார் ஆ சார் சரி சார்

ஓகே சார் ஓகே சார் சார் ஓகே சார் சார் இப்போ நாளைக்கு வந்து பார்க்கலாமா சார் கடை ஓப்பனிங்காக இருக்குமா ஓகே சார் சார் இப்போ எப்படியும் எடுக்குறமாதிரி இருந்தால் என்னென்ன ப்ராஸஸ்ன்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே சார் இப்போ புது மொபைல்னால புதுசாக எல்லாமே வேணும் சார் மெமரி கார்டு சிம்மு எல்லாம் சிம் ஆக்ட்டிவேட் பண்ணமுடியுமா

ஓகே சார் டெம்ப்பர் எல்லாம் எவ்வளோ ரேட்டு சார் வரும் ஓடுறது டெம்ப்பர் எல்லாம் ஓகே சார் அப்போ நாளைக்கு வந்து கேட்குறேன் சார் தேங்க் யூ சார்